ஹலோ ஹலோ ஆ வணக்கம்மா ஆ சொல்லுங்கம்மா என்ன விஷயமா வந்திருக்குறீங்க ஆமாங்க சரிம்மா ஆ அப்படியாம்மா ஆ ரைட்டும்மா இப்போது வந்து நீங்கள் நகை வைக்கும்போது நீங்கள் எந்த ஊர் என்ன ஏதுன்னு யாருக்கும் தெரியாது இல்லைங்களா அப்புறம் நீங்கள் வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு அப்புறம் ஸ்மார்ட் கார்டு இந்த மூணும் கொண்டு வந்து குடுக்கணும்மா ஆ அப்புறம் நீங்கள் நகையை வச்சுட்டு எவ்வளோ பணம் எதிர்பாக்கிறீங்க அப்படியாம்மா எவ்வளோ பவுன் இருக்குதுன்னு நாங்கள் எடை போட்டு தான் கண்டுப்புடிக்கணும் இல்லைங்களா உங்கள் உங்கள் உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பவுன் இருக்குன்னு இல்லைங்களா நாங்கள் அது கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு நாங்கள் நாங்கள் ஆள் வச்சிருக்கிறோமில்ல ஆ அவங்க செக்கப் பண்ணி எவ்வளவு நகை இருக்குதுன்னு அவங்க பார்த்து அதுக்கு நீங்கள் கேக்கிற அமவுண்ட்டு கிடைக்குமா இல்லையான்னு நாங்கள் அதை கலந்து பேசிக்கணும் இல்லைங்களா அப்புறம் அதான் நீங்கள் கொடுக்கற நகைக்கு அந்த ரெண்டு லட்சம் பெறுமா பெறாதா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு லட்சம் அளவுக்கு இருக்கிற மாதிரி இருந்தாத்தான் ரெண்டு லட்சம் அளவுக்கு கொடுக்க முடியும் உங்களுக்கு தெரியும் இல்லையாம்மா ஆ ஆ ரெண்டு லட்சம் பெறுமானமுள்ள நகையை கொடுத்து மூணு லட்சம் கேட்டால் கிடைக்காதில்லையா ஆ ஆ அதான் மூணு லட்சம் பெறுமானமுள்ள நகையாக இருந்தாத்தான் உங்களுக்கு ரெண்டு லட்சம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் நகையை கொடுங்கள் பாருங்கள் அவர் இருக்கார் நகையை எடை போட்டு தர்றவர் அவருக்கிட்டே காட்டுங்கள் அவர் வந்து எவ்வளவு எடைன்னு எனக்கு ஸ்லிப்பில் எழுதி தருவார் அப்புறம் அதுக்கு உண்டான பணம் இது எவ்வளோ செல்லுபடியாகுதுன்னு சொல்லி அவரை கேட்டுக்கிறேன் அவரை ஏன்னாக்கா அவர் நாங்கள் நான் மேனேஜராக இருந்தாலும் நாங்கள் அல்லாத்தையும் பாத்திட்ருக்க முடியாது அதுக்குதான் ஆள் வச்சிருக்கிறோமில்லம்மா அவங்க பார்த்து இதுக்கு சரி ரெண்டு லட்சம் கொடுக்கலாம் இல்லை ஆகாது ஒன்ரை தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம் இல்லை ரெண்டரையே கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம் அதனால் அவரோட அபிப்பிராயத்த கேட்டு உங்களுக்கு அந்த ரெண்டு லட்சம் கிடைக்கிற மாதிரி பார்த்து பண்ணிடலாம்மா ஆ ரைட்டும்மா ஆ ரொம்ப ஆ நன்றிம்மா நன்றிம்மா